இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் என்னதுனா இந்த மாதிரி ஒரு எலெக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணுறிங்களா எலெக்ட்ரானிக் பொருட்கள் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஃபிக்சி மிக்சி கிரைண்டரு வாஷிங் மிஷினு அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் எலெக்ட்ரானிக்ஸ் பொருள்ஸ் தான் சரிங்களா இப்போ மொபைல் ஃபோனு கூட எடுத்துகோங்களேன் இப்போ மொபைல் ஃபோனு அதாவது தொலைபேசியோ தொலைபேசி கைபேசி இதெல்லாம் எலெட்ரானிக்கு பொருட்கள் தான் இப்போ கைபேசினால் நம்மளுக்கு என்ன நன்மைகளுனா நிறையா நன்மைகள் கிடைக்கிது சரிங்களா இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல இருக்கார் அப்படினா நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன் இவ்வளோ நேரம் நான் இங்கே இருப்பேன் நான் இவர் கூட தான் இருக்கிறேன் இப்போ ஒரு விஷியத்தை தெளிவுபடுத்துறாரு அதாவது தெரியப்படுத்துறாருனாலும் சரி அது வ அது எதன் மூலிமா பண்ணுறாரு அப்படினா நம்ம அவர் வச்சுருக்க கைபேசி மூலிமா தான் பண்றாரு இப்போ இந்த கைபேசியால் நம்மளுக்கு என்ன நன்மைகள் அப்படினு கிடைக்கிது அப்படினா இப்போ வந்து நிறையா நன்மைகள் இருக்குது இப்போ நிறையா நன்மைகள் இருக்குது சரிங்களா அதில் வந்து ஒன்று நம்ம சொல்லணும் அப்படினா நம்மளுக்கு தேவையான படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கற்றுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியில் உலகத்தில் என்ன நடக்குதோ அது நம்ல உக்காந்து இடத்துல வந்து தெரிஞ்சுக்கலாம் நல்லது கெட்டது எல்லாம் இதில் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் அந்த அந்த நம்ம எப்படி பயன்படுத்துகிறமோ அதை பொறுத்து தான் அந்த கைபேசியை வந்து நம்மளுக்கு எப்படி பயன்படுதுன்னு சொல்ல முடியும் சரிங்களா இப்போ இந்த கைபேசி வந்து எல்லாத்துக்கிடையும் வந்துருச்சு இப்போ சின்ன பசங்க கிட்ட இருக்குது பெரிய பசங்க கிட்ட இருக்குது பெரியவங்க வயசானவங்கக்கிட்ட கூட இருக்குது அதுலேருந்து அமௌண்ட்டும் அதாவது அதோடய பணம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக விலைக்கு நம்மளுக்கு வாங்கிக்கிறோம் அதாவது ஐயாயிரத்துலேயும் இருக்குது ஐம்பதாயிரத்துலையும் இருக்குது ஒரு லட்சத்துலேயும் கூட இருக்குது எந்த வகையில் எந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த வகையில் நம்மளுக்கு அந்த கைபேசி நமக்கு கிடைக்கிது இதெல்லாம் வந்து அந்த இதோ அது நன்மைகள் சரிங்களா இதெல்லாம் வந்து அதோடய நன்மைகள் இப்போ இப்போ வந்து இதை வந்து பள்ளிக்கூடத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையுமே இந்த இதனோடய பயனுன்றது நம்மளுக்கு தேவைப்படுது தேவைப்படுதுனு மிக அவசியமாக இருக்குது சரிங்களா இப்போ ஒரு வந்து ஒரு சின்ன பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட வந்து இது இருந்தாலும் அந்த பையனுக்கு ஒரு பாதுகாப்பு தான் இது இப்போ அந்த பையன் வெளியே எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்றப்ப அந்த பையன் வந்து அவங்க அப்பாவுக்கோ அவங்க அம்மாவுக்கோ இந்த ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருக்கிறேன் என்ன வந்து கூட்டிட்டு போங்க நான் வந்து இங்கே இருந்து வந்துடுவேன் அப்படின்ற ஒரு ஒரு செய்தியை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு மற்றவங்ககிட்ட இருந்து ஒரு செய்தியை வாங்குகிறதுக்கும் இது மூலிமா நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இது வந்து நம்ம எங்கே வேணுணா ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் பர்ஸுல் வச்சிக்கலாம் ஜோப்பில் வச்சிக்கலாம் அப்புறம் காரு டூவீலரில் எங்கே வேணுணா நம்ம இதை பயன்படுத்தலாம் ஈஸியாக எடுத்துகிட்டும் போகலாம் ஈஸியாக நம்ம பாதுகாக்கவும் பாதுகாப்பறத்துக்கும் இது ரொம்ப ஈஸி தான் ஐ மீனு இ எளிமையாக இருக்கும் சரிங்களா எல்லாம் வகையிலும் இது பயன்படுறதுனால் இந்தாவோடய நன்மையை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம்